குட் மார்னிங் சார் ஆமாம் சார் ஓ ஐ சி ஓகே ஓகே சார் எங்கள் சைட்லேருந்து இஸ்யூ சொல்லிடுறேன் இப்போ ஸ்டூடண்ட்ஸ் வந்துடுறாங்க சார் மார்னிங் செக்ஷன் காலேஜு அவங்களுக்கு ஸ்டூடண்ட்ஸுக்கு ஒரு டூ பீரியட்ஸ் லைப்ரரி கொடுத்துருக்கோம் ஸோ அவங்க வந்து ரெஃபர் பண்றப்போ டைம் இல்லாதப்போ புக்ஸை வந்து ஒவ்வொரு செட் ஒவ்வொரு செட்டியூலில் வச்சிடுறாங்க நாங்கள் நாங்களும் ஈவினிங் போறப்போ எல்லாமே அரேஞ் பண்ணி கரெக்டாக வச்சிவிட்டு போயிடுறோம் திரும்ப நெக்ஸ்ட் டே வரப்போ அவங்க வந்து கலைச்சி வச்சிவிட்டு போயிடுறாங்க ஸோ இனிமே நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரப்போ கண்டிப்பாக ப்ராப்பராக இருக்கும் சார் ஓகேவா இந்த மாரி இஸ்யூஸ் வராது இதுவே இதுவே லாஸ்ட் காலாக இருக்கும் உங்களுக்கு ஓகே கண்டிப்பாக சார் கண்டிப்பாக யாருமே இது மாதிரி கம்ப்ளைன்ட் பண்ணல ஸோ இதை கம்ப்ளைன்ட்டாக நான் எடுத்துக்கல ஒரு கொரிஸாக நான் எடுத்து நான் அதை ரீ அரேஞ்மெண்ட் பண்ணுறேன் சார் கண்டிப்பாக தேங்க் யூ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் சார் தேங்க் யூ